பாரம்பரிய விவசாயனால் நான் எங்கள் எங்கள் வயலில் வந்து நாங்கள் நெல்தான் இது பண்ணுவோம் நெல் வந்து எங்கள் எங்கள் பாட்டி காலத்தில் வந்து ஆறு ஆறு மாசம் ப பயிராக இருந்தது இப்போ மூணு மாதம் பயிர் சாப்பாடு அரிசி இது பண்றது புழுங்கல் அரிசி நடுவது அது மாதிரி இதுலாம் நடுவோம் ஆனால் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னால் வந்து இப்போ இந்தமாதிரி குதிரைவாலி தினை அரிசி அதுமாதிரி அரிசிலாம் நாங்கள் இது பண்ண சொல்கிறோம் அதுதான் வந்து ரொம்ப பழையகாலத்து இதுயெல்லாம் இப்போ மறுபடியும் இப்போ வந்து கொண்டு வராங்க அதெலாம் வந்து உடலுக்கு சத்து குதிரைவாலி தினை அரிசி சிவப்பு அரிசி அதைமாதிரி அரிசிலாம் இப்போ சாப்பிட சொல்கிறாங்க மாப்பிள சம்பா போன்ற அரிசிலாம் சாப்பிட சொல்கிறாங்க அதனால் வந்து இப்போ பயிரிட சொல்கிற அதேமாரி இதுதான் இந்த கரும்பு பயிரிடுவாங்க கரும்பு பயிரிட்டு கரும்பு பயிரிட்டு அதை இதுக்கு அனுப்புவாங்க பேரி கம்பெனிக்கெல்லாம் அனுப்புவது அதை மாதிரி கரும்பு இது பண்ற விவசாயம் பண்ணி வைப்போம் குறுகிய கால பயிர்தான் இப்போ என்னனால் அது வந்து இது வெஜி இது காய்கறிலாம் பயிரிட ஆரம்பித்துருக்கோம் வெண்டைக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் அதை மாதிரி இப்போ வந்து வெள்ளரி பிஞ்சு வெய்யில் நாட்களில் வந்து வெள்ளரி பிஞ்சு தர்பூசிணி போன்ற வெஜிடேபிள்ஸ் விவசாயம்லாம் இப்போ மாறிகிட்டு வரோம் இன்னும் இது பண்ணுவோம் இது ஆனால் நெல் வந்து மூணு மாத பயிர் குறுகிய கால பயிர்னால் இந்த மாதிரி பயிரெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டிருக்குறோம் தர்பூசணி பண்ணுறோம் அப்புறம் வந்து இந்த அவரைக்கா வந்து இந்த பொடலங்கா பொடலங்கா கொடி வச்சு பொடலங்கா கொடி போடுறது கீரை அதை மாதிரி நிறையா கீரைகளை சேர்ந்து பயிரிடறது கீரைக்கலாம் வந்து என்னென்ன நல்லா வந்து விவசாயம் நல்லா சிறந்தது நடுவில் நடுவில் அந்த கீரை போடறது போன்ற இதெல்லாம் இப்போ பண்ணினுருக்கோம் ஆனால் விவசாயத்த வந்து விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால் எனக்கு விவசாயலாம் எப்படி எப்படி செய்யணும்னு அது தெரிந்து காலப்போக்கு தெரிந்து நாங்கள் விவசாயம் பண்ணின்னுருக்கிறோம் ஆனால் நாங்கெல்லாம் இயற்கை உரமெலாம் போட்டதுனால் விவசாயம் எங்களுக்கு எல்லாம் சிறந்து விளங்குது அது எல்லாம் எல்லாம் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க தாத்தா என்ன பண்ணாங்கனா அதேமாதிரி நானும் பண்ணினுவரேன் அதனால் எனக்கு அதெல்லாம் தெரியுது விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால விவசாயத்தைப் பற்றி எனக்கு நல்லா தெரியுது